நான் வந்து ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு ரெட்மி பவர் பேங்க் ஒன்று வாங்கினேன் ஒரு ஒரு டொண்ட்டி ஃபோர் அவர் சார்ஜ் போட்டால் ஃபாட்டி டூ அவர்ஸ் நிற்குனு சொன்னாங்க ஆனால் அது வந்து சிக்ஸ் ஹவரிலே ஆட்டோமெட்டிக்காக அமந்து அமந்து பவர் சப்ளை ஆகுது அது மாதிரி யூசிங் பண்ணுற போது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போது அதிகமாக ஹீட்டாகுது பவர் பேங்க்கு அது மாதிரி நம்ம எங்கே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிணாலும் டக்குனு ஆட்டோமெட்டிக்காக ஷட் டவுனாகிக்கிது ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அதனால இனிமேல் யாரும் அந்த ரெட்மி பவர் பேங்க் வாங்காதிங்ககிறது என்னோட ரிவ்யூ